நீண்டப் பயணம் போம்போது ஹெல்மெட்டு போடணும் ஜெர்கின் போடணும் ஷூ போடணும் வண்டி ரெண்டு டயர் புதுசாக்குதான்னு பார்க்கணும் டீசல் போடுற வண்டிக்கு டீசல் போட்டுக்க வேண்டியது தான் பெட்ரோல் போடுற வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்க வேண்டியது தான் இது வந்து போய் வரது லெஃப்ட் ரைட்டெல்லாம் பார்த்து போகணும் வரணும் நீண்டப் பயணம் செல்லம்போது நோ என்ட்ரில்லாம் போக்கூடாது ராங் ரூட்டில வரக்கூடாது போகக்கூடாது ஆபத்தானதாக முடியும் இதெல்லாம் கடைப்புடிச்சம்னா உயிரோட ஊட்டுக்குத் திரும்பி வரலாம்